என் ஊர் வந்து சூரனூர் எங்கள் ஊர் வந்து எப்படினா விவசாயம் நிறைந்த ஊர் எப்போதுமே எல்லா பருத்தி நெல் அந்தமாதிரி ஃபுல்லாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் எங்கள் ஊரை தொடர்ந்து அடுத்த அடுத்த ஊர் ஃபுல்லாமே எங்கள் சைடு ஃபுல்லாமே நல்ல விவசாய நிலம் செழிப்பா இருக்கும் செழிப்பா இருக்கும் அப்புறம் வந்து ஃபுல்லாகவே குட்டி குட்டி கிராமம்தான் எங்களுக்கு டவுன்னுன்னு பார்த்தா அம்மையப்பன்தான் டவுனு எந்தவொரு சாமானமோ எதுவும் வாங்கணுனாலும் ஒரு முக்கியமான சாமானம் குட்டி குட்டி சாமான் வாங்கணுனால்கூட பக்கத்தில் பக்கத்தில் கடை இருக்கும் ஒரு பெரிய அளவில் சாமான் வாங்கணுனால் நாங்கள் அம்மையப்பன்தான் வந்தாகணும் அம்மையப்பனுக்கு வந்து பஸ் வசதி எப்புடினா திருவாரூர் டு அம்மையப்பன் திருவாரூர் டு அம்மையப்பனில் இருந்து ஃபுல்லாக எனி டைம்மு பஸ்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் பஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால எந்தவொரு பிரச்சினையும் கிடையாது எங்கள் ஊர் வரைக்குமே கடைசி வரைக்கும் பிரைவேட் பஸ்சு வரும் அதுவும் எங்களுக்கு நல்ல நாங்கள் பயன் அடைகிறோம் இந்த பிரைவேட் பஸ் வர்றதுனால் கடைசி வரைக்கும் வரும் வாசல்கிட்டே பஸ் ஏறிக்கலாம் அந்தமாதிரி எங்களுக்கு பிரைவேட் பஸ் நல்ல பெனிபிட்டாக இருக்குது அதுமாதிரி எப்படினா இந்த கவர்மெண்ட் பஸ் வந்து சொல்லிட்டு எங்கள் ஊருக்குள்ளே வராது அந்த கிராம சைடு அந்த கவர்மெண்ட் பஸ் வராது அதனால என்னெனா காலையில் பா பாக்கி நேரங்களெலாம் வந்து எதுவும் கூட்டம் இருக்காது அவ்வளவாக இந்த காலையில் ஸ்கூல் நால் நாலு அஞ்சு சாயங்காலம் ஸ்கூல் வர்ற பசங்கள் அதேமாதிரி எட்டு டு ஒம்பது காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி வர்ற பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த கவர்மெண்ட் பஸ்சு உள்ளே வராததுனால் ரெண்டு பஸ் தான் ஓடுது அதுலேயும் அந்த ரெண்டு பஸ்சும் கரெக்ட்டாக சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது டயத்துக்கு டயம் வந்துடும் எங்களுக்கு நாங்கள் வாசலில் ஏறிப்போம் ஆனால் இருந்தாலும் என்னெனா அந்த ரெண்டு ஓடுதுனால் எட்டு ரெண்டு பஸ்சு ஓடுது அதனால எட்டு மணிக்கு ஒரு பஸ் வரும் ஒம்பது மணிக்கு ஒரு பஸ் வரும் அந்த எட்டு மணி பஸ்சிலேயுமே சரியான கூட்டமாக இருக்கும் அப்புறம் ஸ்கூல் பசங்கள் இல்லாமல் அப்புறம் மற்ற வேலைக்கு போகிறவங்க காலையில் திருவாரூர் டவுன் திருவாரூர் அம்மையப்பனுக்கு வேலைக்குப் போகிறவங்க அந்த பஸ்சில் வந்து இறங்கி இங்கே அம்மையப்பன் வந்து போவாங்க இல்லைனா திருவாரூர் வந்து போவாங்க அப்புறம் மற்ற கடையில் வேலை பார்க்குறவங்க இந்தமாதிரி நிறையா பேர் அவங்க அவங்க வே தேவைக்காகப் போகிறவங்க ஸ்கூலு அந்தமாதிரி இந்த எட்டு மணி பஸ்சில் சரியான கூட்டமாக இருக்கும் அதுவந்து எங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டமா இருக்குது அப்புறம் படியில் இடம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ கோச்சிங் கிளாஸ்செலாம் சில பசங்களுக்கு எட்டுமணிக்கு கோச்சிங் கிளாஸ்ஸுக்கு வரச் சொல்லியிருப்பாங்க அந்த பசங்கெல்லாம் கூட்டம் இருக்கும் அந்த பஸ்சில் போய் சீக்கிரமாக போக முடியாது அதனால அவங்க படிப்பு கொஞ்சம் வீணாகப் போகுது அப்புறம் வந்து என்னெனா படிப்பு வீணாகப் போகுது படிப்பு வீணாகப் போகுது அப்புறம் ஒம்பது மணிக்குதான் போவாங்க அதனால அந்த கோச்சிங் கிளாஸ் கட் ஆகிருது அதனால கொஞ்சம் அந்த உள்ளே கவர்மெண்ட் பஸ் விட்டாங்கனா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதேமாதிரி ஒம்பது மணி பஸ்சும் அப்படிதான் ஒம்பது மணி பஸ்சும் வர ஆனால் பஸ்சு டயத்துக்கு டயத்துக்கு கரெட்டாக வந்துடும் அதில் வந்துட்டு என்னெனா கூட்டம் ஸ்கூல் பசங்கள் நிறையா அந்த குட்டி குட்டி ஃபுல்லாக அந்த ஃபுல்லாகவே கிராமம் அதனால எல்லாமுமே பசங்கள் ஒரு கிராமத்தில் பத்து பசங்கள் இருபது பசங்கள் எல்லாமே இருப்பாங்க அதனால அந்த பஸ்சில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் எங்களுக்கு வந்துட்டு இந்த அம்மையப்பன் திருவாரூர் எங்கள் ஸ்கூல் பசங்கள் மட்டும்தான் எந் திருவாரூரில் படிக்கிற பசங்கள் இருக்காங்க அம்மையப்பனில் படிக்கிற பசங்கள் இருக்காங்க அதனால இந்த எட்டு டு ஒம்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால கொஞ்சம் கவர்மெண்ட் பஸ்சு உள்ளே விட்டாங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பயனடைவோம்